இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து தமிழ் மொழி பேசுகிறவங்களுக்கு சவாலாக இருக்கது வந்து என்னென்னால் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம்ன்னால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து தமிழ் பேச்சு மொழி மாறும் சில பேர் வந்து அங்கேம்பாங்க சில பேர் வந்து இங்கேம்பாங்க அந்தமாதிரி வந்து பேச்சு மொழி சில ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தனித்தனியாக மாறும் அதேப்போலவே வந்து இப்போ வந்து தமிழ் வந்து ஒரு மாநில மொழியா மட்டும்தான் இருக்குது அது வந்து தமிழகத்தோட மாநில மொழினே சொல்லலாம் ஆனால் வந்து மற்ற நாடோ இல்லை மற்ற மாநிலமோ போனோம்ன்னால் வந்து அதிகமாக பேசப்படுறது ரொம்ப மோஸ்ட்லியாக பேசப்படுறது வந்து ஹிந்தியும் இங்கிலீஷும்தான் இப்போ இந்த ரெண்டு மொழி மட்டுமே லாங்குவேஜி இம்பார்ட்டென் லாங்குவேஜ்ஜாக இருக்கிறதுனால வந்து தமிழ் தமிழக மக்களே வந்து சரியாக வந்து அந்த மக்களை தமிழ் பா படிக்கிறதுக்கோ இல்லை பேசுவதுக்கோ எழுதுறதுக்கோ விருப்பப்பட மாட்டுறாங்க வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போய் ஆங்கிலமோ இல்லை மற்ற மொழியோ கற்பிக்கதான் ம விரும்புகிறாங்க இப்போ வந்து தமிழ் மொழி வந்து நம்மளோட பாரம்பரிய மொழி மட்டும் இல்லை நம்மளோட தாய்மொழியும் அதுதான் அத எல்லாேரும் மறந்துடுறாங்க அது இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும் இப்போ வந்து தமிழ் மொழில இருக்க சவால்ன்னால் வந்து தமிழ்ல வந்து இரநூத்தி நாப்பத்தேழு எழுத்து இருக்குது ஆயுத எழுத்து ஒன்று இருக்குது அதனால் வந்து மற்ற மொழிலெலாம் அந்தமாதிரி இல்லை இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம்ன்னால் வந்து அதில் வந்து இருபத்தி எட்டு எழுத்துதான் இருக்குது அதை வந்து கற்றுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்குது ஆனால் வந்து தமிழ் மொழி அப்படி இல்லை நிறையா எழுத்துக்கள்ருக்கறதுனால வந்து இதை கற்றுக்கறதுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க அதுதான் இதில் ரொம்ப சவாலாக இருக்குது அதனால்தான் தமிழ் தமிழ் மக்களே கூட இதை கற்றுக்கறதுக்கு விரும்பலைன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்காகெலாம் இதை கற்றுக்காம விட முடியாது இது வந்து நம்மளோட தாய் மொழியாகவும் இருக்குது ஸோ நம்ம எல்லாேரும் வந்து இதை மோஸ்ட்லீயாக கற்றுக்கணும் தமிழ் நம்மளுக்கு வந்து நம்ம தாய்மொழி நம்மளுக்கு வந்தால்தான் மற்ற மொழியும் நம்மளுக்கு வரும் அது உணர்ந்து செயல்படணும்